எங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்து நாங்கள் இப்போ என்னென்ன வச்சிருக்கோனா ந பூச்செடி மல்லிகைப்பூ செடி அப்புறம் ரோஸ் செடி அப்புறம் காய்கறிகள் செடியெலாம் வச்சிருக்கோம் புடலங்காய் அவரைக்காய் பூசணிக்காய் கத்திரிக்காய் தக்காளி பச்சமிளகாய் அதை வச்சிருக்கோம் அப்புறம் கீரைலாம் வச்சிருக்கோம் முருங்கக்கீரை மணத்தக்காளிக்கீரை அந்த கீரைலாம் நாங்கள் போட்டிருக்கோம் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சினால் அந்த கத்திரிக்காய் செடியில உள்ள மேலே வந்த இலையிலாம் வந்து ஒருமாதிரி ஓட்டை ஓட்டை ஓட்டை ஓட்டையாக இருந்துச்ச் என்னனு பார்த்தா அந்த பூச்சி இந்த கொசு இந்த பூச்சிலாம் என்ன பண்ணியிருக்கு அதை அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி நல்லா திண்ணிருக்கும் போல் அப்படியே ஒரே ஓட்டை ஓட்டையாக இருந்துச்சு இதனாலே என்ன அப்போ ஆயிடுச்சினால் அந்த கத்தரிக்கா வச்சிருந்த அந்த பிஞ்சி இருக்குது பாருங்கள் அந்த பூ வந்து பிஞ்சாகாமல் அப்படி அப்படியே கொட்டிடுச்சி ஏன்னா அதுக்கு வந்து ஒரு சரியான ஒரு ஊட்டச்சத்தே இல்லாமலே இருக்குதுல்ல அதனால இந்த பூவெலாம் வந்து கொட்டிட்டு கீழே காய தாங்கக்கூடிய சக்தி இல்லாமல் அந்த பூவெலாம் கொட்டிட்டு அப்புறம் நாங்கள் வந்து கேட்டோம் என்ன பண்ணுறதுனு தெரிலயே அப்புடினு எங்கள் ஐயா வந்தாங்க எங்கள் ஐயாக்கிட்ட கேட்டோம் ஐயா என்னயா பண்ணுறது இந்தமாதிரி வந்து செடியெலாம் பார் எப்படி இலலாம் அப்படி ஒருமாதிரி பூச்சி திண்ணுருக்குது இதைமாரி ஓட்டை ஓட்டையா இருக்குது எல்லா செடியும் அப்படிதான் இருக்குது கத்திரிக்காய் செடியும் தக்காளி செடியும் இப்படி வீணா போது பூவெலாம் வச்சு வச்சு கொட்டுதுனு சொன்னோம் அப்புறம் எங்கள் ஐயா என்ன பண்ணாங்க மாட்டு சாணம் இருக்குதுல்ல அதை எடுத்துட்டு வந்து நல்லா காய வச்சிட்டாங்க நல்லா காயவச்சு அதை அப்படியே அந்த செடியில உள்ள செடியில கீழே வந்து ஒருமாதிரி குழிமாரி நோண்டி அப்படியே அதை சுத்திடும் நோண்டி அந்த மாட்டு சாணத்தைலாம் வந்து அதில் வந்து நல்லா வந்து போட்டாங்க போட்ட பிறகு கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த வெங்காயத்தோல் இந்த பூண்டுத்தோல் முட்டைத்தோலுலாம் இருக்குதுல்ல அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு வந்து என்ன பண்ணாங்கனா அதையும் வந்து அந்த செடிக்கு அந்த மேலேயே அந்த சாணம் போட்டிருக்க அந்த மேலேயே வந்து அதையும் வந்து போட்டுட்டாங்க அதுவும் போட்ட பிற போட்டுட்டாங்க அதுவும் போட்ட பிறகு இந்த வேப்ப இலை இருக்குதுல அந்த வேப்ப இலைய வந்து நல்லா அரைச்சிக்கிட்டாங்க அரைச்சி அந்த சாரை எடுத்துக்கிட்டாங்க நமக்கு தெரியும் வேப்பலை வந்து எப்படி கசப்பாக இருக்கும் அப்படினு அந்த சாரை வந்து இந்த ஒருமாதிரி இந்த ஸ்ப்ரே பாட்டில்ல ஊற்றிக்கிட்டாங்க ஊற்றிட்டு அதை ஃபுல்லாக அந்த இலைக்கி மேலேலாம் வந்து தெளித்து விட்டாங்க தெளித்து விட்டாங்க அந்தமாதிரி அதை வந்து ஒரு ஒன் வீக்கு தொடர்ந்து பண்ணாங்க அந்த ஸ்ப்ரே அடிக்கிறத ரெண்டுநாளைக்கு ஒருமுறை வந்து என்னா பண்ணாங்கனா அந்த வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் போட்டாங்க அப்புறம் அந்த மாட்டு சாணத்தை எடுத்துட்டு வந்து போட்டாங்க என்ன அதுக்கப்பறம் என்ன ஆயிடுச்சினால் அந்த பூச்சி அந்த கசப்பு தன்மைக்கு வந்து அந்த பூச்சியே வந்து அதில் வந்து உட்காரவே இல்லை நல்லா இலைகள்லாம் வந்து நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு நிறையா வந்து பூவெலாம் வச்சிருச்சு அதுக்கப்புறம் நல்லா கத்தரிக்காலாம் நல்லா சூப்பராக நல்லா பெரிய பெரிய கத்தரிக்காவா நிறையா கத்திரிக்கா அப்புறம் புடலங்காய் எல்லாமே நிறையா வந்து கிடச்சிச்சி எங்களுக்கு நம்ம வந்து நேச்சுரலாக வந்து எல்லாமே யூஸ் பண்ணோம்னா செடிக்கு வந்து நல்லா ஊட்டமாகவும் இருக்குது நிறையா வந்து நமக்கு பலனும் தரும் நல்லா காய்கறிகள்லாம் தருது இதே நாம் வந்து மற்றபடி இந்த இந்த யூரியா அந்த பொட்டாசியம் அதெலாம் போட்டோனா சீக்கிரமாக அதை வந்து அபெக்ட் ஆகி அந்தளவுக்கு வந்து நமக்கு ஒன்று வந்து டேஸ்டு இருக்காது அந்த காய்ல ஒரு நேச்சுரலாக வந்து எதுவுமே இருக்காது ஒரு டேஸ்ட்டே இருக்காது ஆனால் இதை பண்ணோடன வந்து எங்கள் ஐயா பண்ணோடன எந்த பூச்சியுமே வரல எதுவுமே வரல எல்லாமே அப்படியே ஃப்ரஷ்ஷாக ஆயிடுச்சு அப்புறம் என்ன பண்ணாங்கனா அந்த இலையிலாம் வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருக்கவும் அப்படியே அந்த காடுமாதிரி ஆயிடுச்சு எங்கள் வீட்டு இந்த கத்தரிக்கா தோட்டம் ஃபுல்லாவே காடுமாதிரி ஆயிடுச்சு என்ன பண்ணாங்க கத்தரிக்கோல் எடுத்துட்டு அந்த இலைய அந்த லைட்டாக அந்த காம்பை விட்டு அந்த இலையை மட்டும் டக்கு டக்கு டக்குனு கட் பண்ணிட்டாங்க எப்போனா ஒரு செடியில வந்து ஒரு நாலஞ்சு இல இந்தமாதிரி டக்கு டக்குனு அந்த காம்பை விட்டுடணும் விட்டுட்டு அந்த இலைய மட்டும் கட் பண்ணாங்க கட் பண்ண உடனே இன்னும் நிறைய பூ வைக்க ஆரம்பிச்சிடுச்சு ஏன்னா இப்போ அந்த வேர்ல இருந்துதானே நமக்கு வந்து இந்த தண்டுக்கு வரும் ஊட்டச்சத்து அதில் இருந்து வந்து இலைக்கு வரும் அதுவந்து பூவுக்கு வரும் பூதான் வந்து நமக்கு வந்து காயாகி வரும் அதனால் எல்லா சத்துமே வந்து அந்த இலைக்கே போய் இலையிலாம் ஃபுல்லா பெருசு பெருசாக ஆனவுடன எங்கள் ஐயா அப்படியே அதைவந்து கத்திரிக்கோலை வச்சு டக்கு டக்கு டக்குனு கட் பண்ணிட்டாங்க கட் பண்ணி விட்டவுடன இன்னும் வந்து நிறையா வந்து காய்லாம் வந்து வைக்க ஆரம்பிச்சிடுச்சி அப்போ டெரெக்டாக போய்டுது இல்லையா அந்த ஊட்டச்சத்து வந்து டெரெக்டாக வந்து பூவுக்கு போய்டுது அந்த இலைக்கு போகாமல் பூவுக்கு போனவுடன பூவந்து எல்லா பூவுமே வந்து நல்லா வந்து சூப்பராக வந்து பிஞ்சை வச்சிருக்குது அப்புறம் என்ன பண்ணுவாங்கனா டெய்லியும் தண்ணி ஊற்றுவாங்க காலையில் எழுந்திருச்சி ஒரு காலையிலேயே ஒரு சூரிய ஒளி வர்றதுக்கு முன்னாடியே காலைலே எழுந்திருச்சி ஃபுல்லாக தோட்டத்துக்கெலாம் வந்து நல்லா ஒரு தண்ணி ஊற்றணும் நம்ம குடிநீரையும் ஊற்றலாம் நல்ல தண்ணி நல்ல தண்ணியை எடுத்து அதில் நல்லா ஃபுல்லாக ஊத்திடுவாங்க ஊற்றிட்டு கொஞ்ச அதுக்கப்புறம் ம ஒரு அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சி மருந்தை ஊத்திடுறாங்களா மருந்தை வச்சு விட்டுடுறாங்க அடுத்து சாயந்தரம் சூரியன் மறைய போகிற நேரத்தில் ஒரு அஞ்சு மணிபோல் திரும்பவும் வந்து ஃபுல்லாக வந்து அந்த தோட்டத்துக்கு வந்து தண்ணி ஊற்றுனாங்க ஏன்னா தண்ணிதான் வந்து முக்கியம் சூரிய ஒளி நம்மளுக்கு வந்து முக்கியம் தான் காலைலே தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றின பிறகு அந்த சூரிய ஒளியும் வந்து படணும் சூரிய ஒளியில வந்து ஸ்டார்ச்சுனு ஒன்று இருக்குது அதுதான் வந்து நம்ம தாவரங்களுக்கு வந்து என்ன இதனா ஒரு உணவை தருது பச்சை நிறத்தில் வந்து காரணம் அதுதான் உணவை தருது அப்படினு சொல்லுவாங்க என்ன தான் நம்ம தண்ணி ஊற்றி நிறையா உரம் போட்டாலும் சூரிய வெளிச்சத்தில் இருக்கிற செடிகள்லாம் வந்து இன்னொன்று வந்து நல்லா வளரும் சூப்பராக வளரும் நம்ம வந்து நீங்கள் வேணா வீட்டுக்குள்ளே வேணா வச்சு பாருங்கள் வீட்டுக்குள்ளே வலை வச்சு செடியை வந்து வளர்த்து பாருங்கள் சூரிய ஒளியில வச்சும் வளர்த்து பாருங்கள் எந்த செடி வந்து நல்லா வளருதுனு பாருங்கள் அதனால் எல்லா செடியும் வந்து சூரிய ஒளியில வந்து படுற மாதிரி ஒரு நிழல் இல்லாத இடத்துல சூரிய ஒளி படுற மாதிரி ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து செடி வைக்கணும் அதுக்கு வந்து நிறைய தண்ணி ஊற்றணும் அதைவந்து காலையிலேயும் தண்ணி ஊற்றணும் சாயந்தரமும் தண்ணி ஊற்றணும் நிறையா வந்து இதுக்கு வந்து மருந்தெலாம் வைக்கணும் இயற்கையான மருந்து வைக்கணும் செயற்கையான மருந்து வைக்கக்கூடாது இயற்கையான மருந்து வைக்கணும் சூரிய ஒளியில படுற படுற மாதிரி வைக்கணும் இப்படி வந்து நம்ம வச்சாலே வந்து ஆட்டோமேடிக்காக வந்து செடியெலாம் வந்து நல்லாவே வளரும்